நான் இந்தியாவில் நடைபெறும் சாதிக் கொடுமைகளை பற்றி எழுத விரும்புகிறேன் ஆனால் இதுபோன்ற தலைப்புகளை எழுதுவது சர்ச்சையை ஏற்படுத்துகின்றன இதுபோன்ற தலைப்புகளில் எழுத இந்தியாவில் பலக்கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன சாதிக் கொடுமைகள் மதமாற்றம் போன்ற தலைப்புகளில் எழுதுவதோ அல்லது சோசியல் மீடியாக்களில் செய்திகளை வெளியிடுவதோ மிகுந்த கட்டுப்பாட்டுடன் இந்திய அரசு செயல்படுகிறது நான் சங்ககாலங்களில் ஏற்பட்ட சாதி கொடுமைகள் தற்பொழுது அதைவிட அதிகமாக இருப்பதாக கருதி இருமுறை கட்டுரை எழுத முயற்சித்தேன் அதில் சில ஒரு சில கட்டுரைகள் அச்சிடப்பட்டன ஆனால் குறைந்த காலங்களில் அது தடை செய்யப்பட்டுள்ளது அதுமட்டுமன்றி இந்தியாவில் மதமாற்றங்கள் நிறையாக நடைபெற்றுள்ளன அதைப் பற்றி நிறையாக எழுத நினைத்தேன் அதற்கான அதுவும் எழுதுவது தடை செய்யப்பட்டுள்ளது ஸோ இந்தியாவில் பெரும் பிரச்சனையாக கருதப்படுவது இந்த சாதி மதம் போன்றவைகள் ஸோ இது அரசுமுல்ல அரசியலமைப்பில் சா மத உரிமை சுதந்திர உரிமை இருந்தாலும் அதற்கான எழுதுவதற்கான உரிமை தற்பொழுது தடை செய்யப்பட்டுள்ளது பத்திரிக்கை சுகந்திரமும் தடை செய்யப்பட்டுள்ளதாக கருதுகின்றேன்